எங்களுக்கு இதுவந்து முந்திரி கொட்டை தொழில்னால் தெரியும் முந்திரி கொட்டையை எப்படி உடக்கிறதுனா நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கிராமத்தில் முந்திரி கொட்டைதான் அதிகமான விவசாயம் அதுவந்து நாங்கள் போ பொறுக்கி எடுத்து அதை வந்து காய வைத்து மூணு மூணு நாட்கள் நாலு நாட்கள் காய வைத்து அதை வந்து மிஷினில் போட்டு அவித்து திரும்ப அதை எடுத்து வந்து உடச்சி அதை வறுத்து கொட்டையை உடைக்கணும் உடச்சி அதை தோலை எடுத்து திரும்ப வந்து அந்த பயிறு உரிக்கிறதுக்கு வந்து திரும்பவும் அவியல் செய்யனும் அவியல் செய்வாங்க அவியல் செஞ்சு மிஷினில் இப்போலாம் அதுக்கு முன்னாடிலாம் கையில் உரிப்பாங்க இப்போ வந்து மிஷினில் தான் உரிக்கிறாங்க மிஷினில் உரிக்கிறதால மக்களுக்கு வந்து வேலை அதிகமாக இல்லை ஆனால் வந்து செலவு அதிகமாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குனால் அந்த உரிக்க உரி உரிக்கும் செலவு உடைச்ச செலவு பொறுக்குகிற செலவு அதலாம் இருக்கறதால முந்திரி கொட்டை தொழில் வந்து காசு கொஞ்சம் இதாக அதிகமாக வரும் கொட்டை உடைக்க ஒரு எடைக்கு மூணு மூணு கிலோங்கிறது ஒரு எடை ஒரு எடைனா மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ பயிறு ஒரு கிலோ பயிறு ஒரு எடை உடச்சா அறுநூ எழுநூறு இல்லை எட்நூறு தொள்ளாயிரம் அப்படியும் பயிறு வந்து எடை வரும் உடச்சி உரிச்சு பார்த்தா தொள்ளாயிரம் எண்ணூறு இதுதான் வரும் ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவா அறுநூறுரூவா போகும் ஒரு கிலோ முந்திரி பயிறு அதை உரித்து அதை பொருக்கி அவிச்சு உரித்து உடக்கி உடச்சி எடுக்குறதுக்குள்ளே அது வந்து ஒரு மூட்டைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் செலவாவும் செலவாவும் உரிப்பு கூலி உடைப்பு கூலி அதுலாம் செலவாகும் செலவாகி அப்புறம் வந்து அது எப்படி அந்த பருப்பு வந்து பாக்கெட் வெள்ள பாக்கெட் பண்ணுவோனா உரித்த பயிரை திரும்ப கோர்மா கோர்மாவ வச்சு கோர்மானால் பயிறு வந்து வறுத்து வறுத்து எடுக்கிறது கொர கொரனு மொறு மொறுனு இருக்கும் அது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாக்கெட் பண்ணி வெளிநாடுகளுக்குலாம் அந்த முந்திரி பயிறு அனுப்புவாங்க எங்கள் சைடு எங்கள் கிராமங்களில் இருந்து கடலூர் மாவட்டத்தில் அதிகமான விவசாயம் எதுனால் முந்திரி கொட்டை உடச்சல் தான் எங்களுக்கு தொழிலே வந்து முந்திரி கொட்டை உடச்சல் உடைக்கிறதுதான் ஒரு எடைக்கு வந்து இருவத்திநாலு ருபாய் அப்போது ஒரு மூட்டை இப்பலாம் வந்து மிஷின் வந்து அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து கையில் தான் கொட்டை உடைப்பாங்க கையால் கல்லால் கொட்டை உடைப்பாங்க இப்போ வந்து கையால் உடைக்கிறது இல்லை மிஷின் தான் மிஷினில் தான் நம்ம வந்து மக்கள் தான் கையால் எடுத்து ஒன்று ஒன்று எடுத்து போடணும் மிஷினில் உடைக்குறதுனால ஒருத்தங்க வந்து ஒரு மூட்டை இரண்டு மூட்டை அளவு கூட உடச்சி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு நபர் வந்து சம்பாதிக்க ஆரம்மிக்கிறாங்க அந்த முந்திரி கொட்டை தொழில் வந்து எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கறதால கவெர்மெண்ட் வந்து விவ விவசாயிங்க முந்திரி விவசாயம் செய் செய்றவர்களுக்கு வந்து லோன் லோன் வந்து கொடுக்கணும் லோன் கொடுக்கறதால அதிகப்படியான விவசாயம் வந்து அதிகரிக்கும் விவசாயம் அதிகரித்தால் வீட்டுக்கு வீடு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புனா முந்திரி கொட்டை தொழில் அதிகமாக இருந்தால் மக்கள் முன்னேற்றம் அடையும்